லாக்டவுனில் மக்கள் கண்டிப்பான முறையில மொபைலேயும் லேப்டாப்பில் அதிக பயன்பாட்டுக்கு ஆளாகிருக்காங்க தான் நான் சொல்லணும் ஆன்லைன் பள்ளி படிப்பு வீட்டில் இருந்தே வேலை செஞ்ச ஒரு அனுபவம் வந்து இப்போது இருகனாவு ஷேர் பண்ண விஷயங்களோட இது ரொம்பவே எனக்கு பிடிச்ச விஷயோம் காலையில் ஒம்பது மணிக்கு போயிட்டு இரவு பத்து மணிக்கு வந்து எங்களை மாதிரியான பெண்கள் வீட்டில் வந்து தன் கொழந்தைங்கள இரவு ஒம்பது மணிக்கு மேலே பாக் பார்க்கும் போது உள்ள ஒரு அந்த ஏக்கமும் அந்த லாக்டவுனில் வீட்டில் இருந்தே வேலை செஞ்சும் போது செஞ்சு பண வரவும் வந்துட்டு குடும்பத்து ஆட்களோடு சேர்ந்து இருந்து கண்ணு எதிரை பார்க்கறதுக்குரிய அந்த அனுபவம் வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் ஈடாகாத ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன் இதுதான் என்னோடய கருத்து என்னோடய அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது சில பெண்களெல்லாம் கல்யாணம் திருமணம் முடிந்து அவங்களோட குழந்தையே வளர்ப்பு காரணமாக எவ்வளவோ பெண்கள் அவங்களுக்கு இருக்கிற திறமையெல்லாம் நிற்பாட்டி வைக்கிற சூழ்நிலைகள் இருந்த போது நேரடியாக அலுவலகம் சென்று வேலை பார்க்கும் போது இருந்த சூழ்நெலையில இருந்து மாறி இந்த லாக்டவுன் வந்து மக்களை வீட்லேருந்தே ஃபோன் மூலிமாவும் மொபைல் மூலிமாவும் லாப்டாப் மூலிமாகவும் நிறைய பயன்பாட்டுக்கு உள்ளாக்கி அது மூலிம்மா நிறைய லாபங்களும் நிறைய சந்தோசத்தையும் அது கொடுத்துருக்குங்கறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை வீட்டில் இருந்து வேலை செஞ்சதோடய அனுபவம் வந்து மிகவும் அருமை சிறப்பு தான் இது அப்படியே தொடர்ந்து போனால் பெண்களுக்கு ரொம்ப சந்தோசமான ஒரு செய்தியாகவும் ரொம்ப பாதுகாப்பான ஒரு செய்தியாகவும் இப்போது உள்ள காலக்கட்டத்தில் இருக்கும் பள்ளிகள்லேயே நிறையா பா பாதுகாப்பற்ற செயல்களெல்லாம் இப்போ சமீப காலமாக நடந்துட்டுருக்க பச்சத்தில் இந்த மாதிரி வீட்டில் இருந்தே ஆன்லைன் மூலிம்மா பள்ளி படிப்புகளும் பெண்கள் அலுவலகம் போகாமல் வீட்டில் இருந்தே வேலை செஞ்சு தருவதற்கு மூலியம் மகன் பாதுகாப்பு நிறையா கிடைக்கிதுங்குறது இந்த வீட்டில் இருந்தே பண்ணுற வேலைக்குரிய அனுபவங்கள் சிறந்தது